புண்ணியஸ்தலங்கள் நாங்கள் வந்து புண்ணியஸ்தலங்களுக்கு தர்கா அந்தமாதிரி எல்லாம் அவ்வளோவா போகிறதில்ல வீட்டிலே வந்து ஒரு அன்ஹானி அந்தமாதிரி எல்லாரும் சேர்ந்து ஹுரான் படிச்சு செய்வோம் எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் தாவத் மாதிரி வச்சிக்கிவோம் ஹுரான் ஹனி கியார்வி அந்தமாதிரி வீட்டிலே எதாவது நாங்கள் வந்து செஞ்சு செஞ்சு புண்ணியஸ்தலம் மாதிரி பாத்தியா அந்தமாதிரி செஞ்சிப்போம் புண்ணியஸ்தலங்கள் மாதிரி அதமாதிரி எங்கேயும் அவ்வளோவா ஜாஸ்தியாக போனது கிடையாது போ போனாலும் எங்கள் ஊரில் இருக்க தர்காக்கு நான் போவோம் சும்மா போயிட்டு சலாம் மட்டும் சொல்லிட்டு வந்துருவோம் அவ்வளோ தான்